ஹலோ ஆ சொல்லுங்கக்கா ஆ சரிக்கா என்ன தஞ்சாவூர் திடீர்னு ஓ சரிக்கா சரி சரி ஆ சரிக்கா டிரெயின் வந்து எப்படிக்கா காலையில் கிளம்புற மாதிரியா இல்லை சாய்ங்காலம் ஆகிடுமா ஆ காலையில் வந்து ஆறு மணிக்கு இங்கேருந்து ஒரு டிரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன்க்கா ஆ ஆ ஆமாக்கா ஓ சரிக்கா சரி சரி ஓ சரிக்கா சரி ம் சரிக்கா என்னைக்குக்கா கிளம்புற மாதிரி இருக்கும் ஆ சரிக்கா போயிட்டு எப்போக்கா ரிட்டன் வர மாதிரி ஓ சரிக்கா சரி சரி ஆ ஆ சரிக்கா நான் பார்க்குறேன்

ஆ சரி சரி ஆ சரிக்கா சரி சரி சரிக்கா இங்கேருந்து வந்தால் நானும் என் ஹஸ்பண்ட் தான்க்கா வருவோம் சரிக்கா சரி ஓ சரிக்கா சரி போயிட்டு அங்கே போயிட்டு என்னக்கா பிளான்னு ஓ சரிக்கா சரி சரிக்கா நான் உங்க சரிக்கா சரி நான் பார்த்துட்டு உங்களை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு கூப்பிடுறேன் ஆ சரி ஆ ஆ சரிக்கா